என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேக்காக கிஃப்ட் வாங்கலான்னு ஷாப்க்கு போயிருந்தேன் அப்போது நிறைய கிஃப்ட் அங்கே இருந்துச்சு ரொம்ப வே வேலியபுலான கிஃப்ட்டெல்லாம் கூட இருந்தது அப்போது எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து நம்ம ஒரு கிஃப்ட்டை வாங்கணும் அப்படின்றத விட நம்ம ஃபிரெண்டுக்கு நம்ம கையாலேயே ஏதாவது ஒரு கிஃப்ட்டாக பண்ணி கொடுக்கலாமேன்றதுக்காக ஒரு தாட் வந்துச்சு அவளுக்கு கர்ச்சீஃப்பில் அவளுடைய பேயரு போட்டு கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும் சரி அதுக்காக நம்மளே வந்து ஒரு கர்ச்சீஃப்பை வாங்கி அவளுக்கு எந்த கலர் பிடிக்கும் எந்த கலரில் எந்த டிசைனில் பிடிக்கும் அப்படின்றதுக்காக அதெலாம் அவளுக்கு எப்படிலாம் பிடிக்கும்ன்றத கொஞ்சம் பார்த்து வச்சு அதுக்கேற்ற மாதிரி அந்த கர்ச்சீஃப்பில் அவளுடைய நேமுடைய ஃபஸ்ட் லெட்டரை வந்து அவளுக்கு பிடிச்ச கலரில் நான் வந்து எம்பிராய்டிங் பண்ணி என் கையாலேயே நான் பண்ணி அவளுக்கு நான் அவள் பர்த்டேக்கு நான் கிஃப்ட் கொடுத்துருந்தேன் அதை அவள் பார்த்துட்டு கடையில் போய் வாங்கி கொடுத்துருந்தா கூட நான் இவ்வளோ ஹாப்பினஸ் ஆகிருக்கமாட்டேன் ஆனால் உன் கையாலியே நீ அதை பண்ணிக் கொடுத்துருக்கன்னும் போது மோஸ்ட் மெமரபுல் கிஃப்ட் அப்படின்னு வந்து என் ஃபிரெண்ட் எனக்கு வந்து சொன்னால்